ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சொல்லணுன்னா பேஸிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸு அப்பா வந்து இந்தக் கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட காப்பீட்டுத் திட்டம் பற்றி தான் காப்பீட்டுத் திட்டம்லாம் இது பண்ணிருக்கேன் நான் ஒரு அது வந்து பப்ளிக்கு கம்பல்சரிங்கறதனால அந்த ரெண்டு காப்பீட்டுத் திட்டத்துலையும் எங்கள் பேரைய இ இன்வால்வ் பண்ணிருக்கார் ஸோ ஃபேமிலியில அதிகமாக இது யூஸ் பண்ணிருக்கோம் அண்ணனுக்கு ஒரு சில டைம் ஆப்ரேஷன் பண்ணும் போது அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ்லேர்ந்து தான் மனி க்ளைம் பண்ணி அதை யூஸ் பண்ணோம் ஹெல்த் இன்சூரன்ஸும் மக்களுக்கு எப்போமே பெனிஃபிட் ஆனது தான் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு சில டைம் ஒரு சில மாதிரி ஆகும் எல்லா டைமுமே வந்து ஹெல்த்துங்கறது வந்து நம்ம பாடியோட என்சைம் கெமிக்கள் சர்க்குலேஷன் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்தோட என்விரான்மெண்ட் எல்லாமுமே தான் நம்மளோட ஹெல்த்தை டிட்டெர்மெயிண்ட் பண்ணுறது ஸோ ஸோ எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது கம்போ கன்ஃபார்மாக ஒரு பெனிஃபிட் தான் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு இப்பதிக்கு எடுக்கலை ஸோ இதுக்கு மேலே நான் எடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ஸோ நீடட் ஃபார் பீப்பிள் பிக்காஸ்ஸு ஏன்னா லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஐயம் பிஸி படத்தில் சொல்லுற மாதிரி லைஃப் இஸ்ஸு ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸன் மிராக்கிள்ஸுங்கிற மாதிரி மக்கள் எப்ப என்னா நடக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் நம்ம எல்லாருமே எடுத்து வச்சுக்குறது யூஸ்ஃபுல் தான்